தமிழ் நாட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போது நிறையா ஃபங்சனெல்லாம் கொண்டாடியிருப்போம் அதில் குறிப்பாக வந்துட்டு நம்ம கொண்டாடுறது பொங்கல் தீபாவளி இந்த தமிழ் புத்தாண்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆயுதபூஜை இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தோன்னா தமிழ் நாட்டில் நம்ம முக்கியமாக கொண்டாடுற ஃபெஸ்ட்டிவலு இது வந்துட்டு பார்த்தோன்னா இப்போது இது இந்த ஃபெஸ்ட்டிவெல்லாம் வந்தது கிடையாது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு காலங்காலமாக வழக்கத்துல இருக்கிறது தான் இந்த ஃபெஸ்ட்டிவெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்துட்டு வருஷத்தோட மொதல் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு பார்த்தோன்னா பொங்கல் பண்டிகை தான் அந்த பொங்கல் பண்டிகை வந்துட்டு பார்த்தோன்னா மூணு நாலு நாள் வந்துட்டு போகும் அது வந்துட்டு மொதல் நாள் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு இந்த விவசாயிங்களுக்கு கொண்டாடுறது ரெண்டாவது நாள் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கால்நடைக்கு கொண்டாடுறது மூணாவது நாள் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு போகிறது இல்லை வெளில எங்கேயாச்சும் வந்துட்டு அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி வந்துட்டு பொங்கலும் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு களைகட்டும் அது பொங்கல் இதில் வந்துட்டு பார்த்தோன்னா பொங்கல் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம மட்டும் கொண்டாடாமல் வந்துட்டு இந்த சமத்துவ பொங்கல் சொல்லிட்டு எல்லாம் இதுவுமே சேர்ந்து கொண்டாடுவாங்க கிறிஸ்டினு முஸ்லீமுன்னு சொல்லிவிட்டு சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு அது காலேஜில் காலேஜ்லேயும் சரி இல்லை ஒரு ஆர்கனைசேஸனு ஒரு ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாேருமே சேர்ந்து எல்லா ரிலீஜியனுமே சேர்ந்து எல்லாத்தையும் மறந்து அங்கே அந்த ஃப ஃபங்க்ஷனை கொண்டாடுவாங்க பொங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பதினாலாம்தேதி வந்துட்டு பார்த்தோன்னா அந்த சித்திரை மாதம் பிறக்கும் சித்திரை தான் வந்துட்டு பார்த்தோன்னா தமிழ் மாதத்தோட மொதல் நாளாக வந்துட்டு இது பண்ணி அன்றைக்கி வந்துட்டு தமிழ் புத்தாண்டை வந்துட்டு கொண்டாடுவாங்க அதுக்கடுத்தது வந்துட்டு ரம்ஜான் பண்டிகை ரம்ஜான் பண்டிகை வந்துட்டு பார்த்தோன்னா அன்றைக்கி வந்துட்டு முஸ்லீம்ங்கள் வந்துட்டு இந்த மாஸ்க்குக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவாங்க அது அவங்க வந்துட்டு பார்த்தோன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு அது முப்பது நாள் நோன்பு இருந்ததுக்கு வந்துட்டு ப்ரே அந்த ரம்ஜான் அன்றைக்கி போய்விட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா சாப்பாடு ஆக்கி வந்துட்டு கொடுத்து அனுப்புவாங்க எல்லாத்துக்குமே ஒரு சகோதரத்துவம் வந்துட்டு வளரணுங்கிறதுக்காக வந்துட்டு இதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு ஆயுதபூஜை சரஸ்வதி பூஜை இது வந்துட்டு இண்டியா லெவலில் ஃபேமஸ்ஸு தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இண்டியா லெவலில் ஃபேமஸ்ஸு இந்த துர்கா பூஜைங்கறது வந்துட்டு பார்த்தோன்னா ஆயுதபூஜை துர்கா பூஜைங்கறது வந்துட்டு பார்த்தோன்னா வல மா வடநாட்லேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி பத்து நாளைக்கு வந்துட்டு இது வந்துட்டு கொண்டாடுவாங்க தசரான்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு ஆயுதபூஜை சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு சொல்வோம் அது அந்த இது பத்துநாளோடய கடைசியில் வந்துட்டு அது கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றது வந்துட்டு பார்த்தோன்னா தீபாவளி தீபாவளி வந்துட்டு அதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ஸ்பெசலுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னால் அது சின்னப்பசங்கள் மொதற்கொண்டு இந்த பொங்கல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பெரியவங்கள் வந்துட்டு இது பண்ணுறது தீபாவளி வந்துட்டு பார்த்தோன்னா சின்னப்பசங்களும் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபீ ஃபீவர் ஸ்டாட்டாகிடும் தீபாவளி ஃபீவர் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு ஒரு பத்து நாள் இல்லை ஒரு ஒரு மாதம் முன்னாடியே வந்துட்டு அந்த பட்டாசு வெடிக்கிறது இல்லை வந்துட்டு புது இது எடுக்கணும் க்ளாத்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப சின்னப்பசங்களும் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப இதுவாக இருப்பாங்க அது வந்துட்டு இது எல்லாேக்கும் எல்லாேருமே சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இருக்கும் தீபாவளி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த இது இந்த ரிலீஜியன் அந்த ரிலீஜியன் மட்டும்தான் கொண்டாடணும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தோன்னா எல்லாேருமே சேர்ந்து வந்துட்டு பார்த்தோன்னா அது வந்துட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி பண்டிகையும்